இருபத்தி ஏழு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி அஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி மூணு